ஹோட்டல்கள் மற்றும் தாபாக்களில் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் ஏன் நான் வந்துட்டு தாபாக்களில் அவ் அவ்வளோ அதிகமாக சாப்பிட்டதில்ல ரொம்ப கம்மியாகதான் சாப்பிட்ருக்கேன் ஹோட்டலில் நிறையா வாட்டி சாப்ட்டுருக்கிறேன் ஹோட்டலில் என்னென்ன டிஷ்ஷஸ் பிடிக்குன்னா நான் வெஜிடேரியன் நிறையா சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன்ஸில் வந்துட்டு இந்த நாண் பன்னீர் பட்டர் மசாலா வெஜ் ஃபிரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்புறோம் அடையார் அடையார் ஆனந்த பவன் பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கேதான் நான் அதிகமாகவே பொங்கல் சாப்பிடுவேன் வேறு எந்த ஹோட்டல் போனாலும் அவ்வளோக்கா நான் பொங்கல் ஆடர் பண்ணி சாப்பிட மாட்டேன் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அந்தந்த ஹோட்டலில் அது ரொம்ப யுனிக்காவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்காகவே அந்த ஹோட்டலில் போய் திருப்பி சாப்பிட்லான்னு தோணும் சேம் அதேமாதிரிதான் நான் வெஜுன்னு பார்த்தோன்னா பிரியாணி ஏதாது கிரேவி அப்படி சாப்பிட்றத விட இந்த சாட் ஐடெம்ஸ் ஸ்டாடர்ஸ் அந்தமாதிரிதான் சாப்பிட பிடிக்கும் அதிலியும் என்னான்னால் இந்த பீசா பர்கர் அதில் நான்வெஜ் மாதிரியும் இருந்தால் சாப்பிடுவேன் அதுலையும் நான் நான்வெஜ் வந்து சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன் சிக்கன் தாண்டி நான் வேறு எந்த நான்வெஜும் சாப்பிட்டது இல்லை அதனால் மேக்சிமம் நான் வே நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவேன் இங்கே நான் திருப்பூரில் அதிகமாக போகிற ஹோட்டல் வந்து அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல்தான் வெஜிடேரியன் ஃபேம்லியாக போனோனால் நாங்கள் அந்த ஹோட்டல் தான் போவோம் எங்கள் ஃபேம்லியில எல்லாத்துக்கும் அந்த ஹோட்டல்ஸ்தான் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷு ஆட்ரு பண்ணி நாங்கள் எல்லோருமே ஷேர் பண்ணிக்குவோம் அது நல்லாயிருக்கும் ஹோட்டலில் ஏன் சாப்பிட ரொம்ப பிடிக்குனா இப்போது நம்ப வீட்டில் எல்லா நாளும் செஞ்சு சாப்பிடம்போது வெளியே போய் நம்ப வெளியே போகணும் வெளியே போகிறதுக்கான ஒரு ரீசென் வந்துட்டு ஹோட்டல் ஹோட்டலில் போய் ஒரு நாள் சாப்புடல்லான் வீட்டில் வந்துட்டு இன்னிக்கு சமைக்க வேண்டாம் அப்படிங்குற ஒரு ரீசென்னாலெ தான் வெளியே போய் சாப்பிடும்போது அந்த ஒரு டைம் அந்த ஒரு ஒன்னவர் மேக்சிமம் ஒன்னவர் டைம் எங்களுக்காக ஸ்பென்ட் பண்ணுற மாரிருக்கும் நம்ம வந்து சம்ம வீட்டில் சாப்பிடும்போது ஒரு சில நேரம் அம்மா நமக்காக சமைச்சிட்டு இருப்பாங்க இல்லை எல்லோரும் அந்த நேரத்தில் உக்காந்து சாப்பிட மாட்டோம் இதே ஹோட்டலுக்கு போனோனால் எல்லோரும் அங்கே ஒன்றா உக்காந்து சாப்பிடுவோம் எல்லோரும் நிறைய ஏதாது பேசுவோம் புதுப்புது டிஷ்ஷு சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும் நம்ம வந்து வேறு ஒரு நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்லிருந்து வேறு டேஸ்ட்டில் சாப்பிட்ற எந்த ஃபுட்டாயிருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சென் தாபாங்கிறது நான் தாபாங்கிறது அதிகமாக சாப்பிட்டது இல்லை எனக்கு இந்த தாபா ஸ்டைல் நாண் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை பொரோட்டா அங்கே எனக்கு என்ன நல்லாயிருக்கும் அப் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குணுன்னு ஒரு ஆசை இங்கே திருப்பூரில் நான் பெரிசா தாபான்னு பார்த்தது ஈரோடு போகிற ரோட்டில் ஒரு தாபாயிருக்கும் அங்கேதான் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அங்கே வந்து ஒரு கிரேவி ஒரு தக்காளி தொக்கு அந்த கிரேவி கூட கரெட்டாக தெர்லை ஆனால் அந்த டிஷ் வந்து தக்காளி பேஸ் பண்ணிதான் இருக்கும் அந்து நல்லாயிருக்கும் நம்ப நான் இல்லை ஈவென் ரைசுக்கு கூட சாப்புடல்லான் அந்த ஒரு ரீசன்க்காகவே எனக்கு அந்த தாபா ரொம்ப பிடுச்சிருந்துச்சு மற்றபடி நான் ஹோட்டல்ஸ் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் தாபாவில தாபாவில வந்துட்டு ஒரு சில ரீசென்ஸ்னால் ஃபேம்லியாக போகமுடியாது வீட்டில் விடமாட்டாங்க அங்கே அந்த இடோம் நல்லாயிருக்காது அது எப்படிருக்குனு தெர்லை அது ஹைவேஸ்ல இருக்கிர்றது குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியாது அப்படிங்குறதுனால தாபா அதிகமாக கூட்டிகிட்டு போனது இல்லை ஹோட்டல்ஸ் தான் நான் அதிகமாக போயிருக்கேன்